எனக்கு வந்து பறவைகளை பத் பார்க்கறதும் அதைப் பற்றி படிக்கிறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இயல்பாகவே நம்ப ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா மயில் இந்த சிட்டுக்குருவி இந்தமாதிரி நிறைய பறவைகள் இருந்தால்கூட நிறைய பறவைகளோடய பேரெலாம் நமக்கு ஒன்றும் அந்தளவுக்கு தெரியாது அதனால நான் என்ன பண்ணுவேன்னா வனத்துறை வந்து அதுக்குன்னு ஒரு தனியாக புத்தகம் விட்டிருக்காங்க அந்த புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பளுடைய நாட்டுப் பறவைகளை பற்றி ஒரு டீட்டெய்லான தகவல்களெல்லாம் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல்ல நான் அந்த தகவல்களை படிப்பேன் அந்த தகவல்களின் படி அந்த பறவை எங்கே இருக்குது அப்படின்றத வந்து அந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துக்கு போவேன் பெரும்பாலும் வந்து நம்ப பறவைகளை வந்து வெறும் கண்ணில் பார்க்கறது தவிர்க்கணும் காரணம் என்னன்னால் இந்த வெறும் கண்ணில் பார்க்கும்போது அது ஆண் பறவையா பெண் பறவையா அதுக்கு இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட தகவமைப்பை நம்பளால் உற்றுநோக்க முடியாமல் போய்விடும் நம்ப பைனாகுலரில் பார்க்கும்போது அத கரெக்டாக நம்பளால் அட்ரஸ் பண்ணமுடியும் அதனால வந்து பைனாகுலர் வந்து எனக்கு வந்து பறவைகளை வந்து இது ஆண் தானா இல்லை அது பெண் தானா இதுக்கு அதுக்குனுடைய தகவமைப்பு என்னங்கிறத என்னால் வேறுபடுத்தி பார்க்கமுடியும் நான் அதனால பைனாகுலர் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பறவைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அதேபோல் வந்து நான் இப்போ சமீபத்திலக்கூட நான் பைனாகுலர் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டைவால் குருவியை பற்றி பார்த்தேன் அப்போ வந்து அந்த புக்கில் வந்து என்ன போட்டிருந்துதுன்னா ஆண் பறவைக்கு இந்தமாதிரியான தகவமைப்பு இருக்கும் பெண் பறவைக்கு இந்தமாதிரியான தகவமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டிருந்துது பைனாகுலர் வழியாக பார்க்கும்போது அந்த வேறுபாடு வந்து மிகத்துல்லியமாக தெரிஞ்சுது ஆனால் நான் வெறும் கண்ணில் பார்க்கும்போது அது எனக்கு அந்த அளவுக்கு க்ளாரிட்டி இல்லை பார்க்கும்போது வந்து எனக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் தெரிஞ்சுது அதனால நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பைனாகுலர் மூலயமாவே பார்க்க ஆரமிச்சுட்டேன் இப்போ நிறைய பறவைகளை வந்து பார்த்துக்கிட்ருக்கேன் எனக்கு அது ரொம்பவும் பிடிக்கும்